ஹலோ அண்ணா அண்ணா ரெஸ்டாரண்ட்டுங்களா அண்ணா இது மாதிரி உணவு ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து போன தடவையே ஆர்டர் பண்ணி அது வீட்டுக்கு வரும்போது சூடெலாம் ஆறிப்போயிருச்சு நான் எப்பவுமே சூடாகத்தான் சாப்பிடுவேன் ஆறிப்போனால் சாப்பிட பிடிக்காது அதனால சூடாகதான் சாப்பிடுவேன் போன தடவை வந்த பார்சல் வந்து இப்போது ரொம்ப ஆறிப்போயிருந்தது அது வந்து பேக்கேஜிங் வந்து நீட்டாக பண்ணலை ரொம்ப ஆறிப்போயிருந்தது இந்த தடவை ஃபுட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் பண்ண ஃபுட்டு வந்து போக்குவரத்திலெலாம் வரும்போது அதாவது போக்குவரத்து டிராஃபிக்கில் இருக்கும்போது லேட்டாகி வர்றதுனால் சூடு எல்லாம் ஆறிப்போயிடுது அதனால நல்ல ஒரு பேக்கேஜாக ஹாட்னஸ் சூடு வந்து அப்படியே இருக்கிற மாதிரி ரொம்ப நேரத்துக்கு சூடு இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு நல்ல பேக்கேஜ் பண்ணி எனக்கு அனுப்புங்கள் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அந்த இது இப்போ அந்த பேக்கேஜை மட்டும் கொஞ்சம் நல்லா நீ இது பண்ணி கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படித்தாண்ணா உங்களை கேட்கணுன்னாங்க அப்புறம் ஃபுட்டு இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணதெல்லாம் ரொம்ப ஆறித்தான் வந்துருந்துச்சு அதனால இந்த தடவை கொஞ்சம் நீட்டாக அனுப்பிச்சு விடுங்க டிராஃபிக்கு போக்குவரத்தெல்லாம் பார்த்து போக்குவரத்தில் வந்தாலும் சூடு ஆறாத மாதிரி பார்த்துக்குங்க அப்புறம் ஃபுட்டெல்லாம் நல்லாதான் இருந்துச்சுங்கண்ணா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாதான் இருக்குது ஆனால் சூடுதான் பற்றல அதனால் சூடு மட்டும் ஆறாமல் பார்த்து பேக்கேஜிங் நல்ல ஒரு பேக்கேஜிங்கில் பண்ணி அனுப்புங்கண்ணா அடுத்த தடவை கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுறேண்ணா இந்த எப்படி இந்த இந்த தடவை நீங்கள் எப்படி பேக்கேஜ் பண்ணி அனுப்புறதுங்கிறத பார்த்துட்டு அடுத்த தடவை நான் உங்களுக்கு அனுப்ப அடுத்த ஆர்டரை போடுகிறேண்ணா ஸோ எனக்கு சூடு மட்டும் ஆறாத மாதிரி பார்த்து நல்ல பேக்கேஜிங்கில் இதை பண்ணி கொடுங்கண்ணா